இப்போ எப்பிடின்னா இது இப்போ நான் ஒரு பத்து நாள் இப்போ ஊருக்கு வெளில எங்கனாது போனேன்னால் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா இருக்குது அதுக்கு தாத்தாகிட்ட வந்து இப்போ இங்கே இப்போ என்கிட்டேருந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு பூச்செடி வச்சுருக்கேன் அதனாலே இது இப்போ பார்த்தேன்னா நான் ஊருக்குப் போகிறேன் அதனால் இப்போ வந்து எங்கள் என்ன என்னோடய என்கூட இருக்கிறது எங்கள் தாத்தா மட்டும்தான் அதனாலே தாத்தா காட்டுக்கு எப்போதும் விவசாயம் செய்வாங்க இப்போ அவங்க போயிட்டு வரும்போது இது க இது கொஞ்சம் தண்ணிப் பாய்ச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டுப் போனால் அவரும் வந்து அவரும் நல்லா தண்ணிப் பாய்ச்சுவாரு அதுக்கப்புறம் வந்து இது அவருக்கு தெரியும் என்னென்ன உரம் போடணமுனு யூரியா பாட்ரம்பஸு அப்படின்னு உரமெல்லாம் தெரியும் அதனாலே அந்த உரத்தை போட்டு விட்ருவாரு அப்புறம் வந்து களை வெட்டி களை வெட்டி விடுவார் களை வெட்டினதுக்கப்புறம் இது களை வெட்டி விடுவார் அப்புறம் வந்து அந்தப் பூ தோட்டத்துக்கனா எந்த ஆடு மாடு அது வராமல் அது நல்லா பாதுகாத்துட்டுருப்பார் அப்புறம் வந்து இது இது ஆடு மாடு மேலே வராமல் பாதுகாப் பாதுகாப்பார் அப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் பூச்செடி நல்லா வளர்ப்பாரு அப்புறம் தண்ணி பாய்ச்சறதும் உரம் போடுறதும் அப்புறம் வந்து இது மருந்து அடிக்கிறதும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாரு அதை பூவை பறிச்சு அது கடையில் விற்பாரு நான் இல்லாத டைமில் அப்புறம் வந்து இது நான் நான் இல்லாத இல்லை எங்கேனாது போறப்போ வந்து பூச்செடியை விட்டுப் போறதுக்கு என் தாத்தா இருக்கார் அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லாமல் நான் தாத்தா விட்டுட்டு போயிடறேன் அது அதனாலே பூச்செடி நல்லா வளருது அப்புறம் வந்து எப்படின்னா பூச்செடி வளர்றதுக்கு வந்து இது எங்கள் தாத்தாதான் முக்கியக் காரணம் ஏன்னால் நான் அதிகமாக எனக்கு வேலை இருக்கும் அதனாலே வெளியே போயிடுவேன் ஆனால் எங்கள் தாத்தாதான் அதிகமான நேரம் பார்த்துக்குவாரு அவர் கொஞ்சம் நல்லா என்னை விட அவர் நல்லா பார்க்கறனால அவர் அதை பற்றி அவர் நல்லாவும் தெரியும் ஆனால் வயசானவர் அதனாலே அவருக்கு நல்லா விவசாயத்தை பற்றி தெரியும் அதனாலே அவ அவர் இப்போ நல்ல முறையாக பார்த்துக்குவாரு களை வெட்டுவார் தேவையில்லாத புல்லுலாம் பிடுங்குவாரு ஆனால் பூச்செடி நல்லா பத்திரமா பார்த்துக்குவாரு அப்புறம் வந்து பூ பூ அருமையாக வளரும் அதனால் காசும் கிடைக்கும் அதனால் எங்கள் தாத்தா வந்து நல்லா கொஞ்சம் பூச்செடி போடுறாரு அதனாலே நிம்மதியாக நான் வெளியில் போய் பத்து நாள் வேலை மெதுவாக வேலை செஞ்சுட்டுக் கூட நான் மெதுவாக வந்துடுவேன் அதுவரையும் எங்கள் தாத்தா வந்து பூச்செடியை பார்த்துக்குவாரு அதனாலே எனக்கு எந்த பயமும் இல்லாமல் நான் நல்லா நல்லா வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன்